ஆக்சுவலாக நான் வந்து செக்கெண்ட் ப்ராடக்ட் வந்து என்ன வந்து சொல்லலான்ட்டு இருந்தேனால் நான் ஆன்லைனில் ஒரு க்ரீம் ஆட்ரு போட்டிருந்தேன் ஃபேஸ்ஸுக்கு ஃபேஸ் க்ரீம் பாடி க்ரீம் ரெண்டுமே அது ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீமை வந்து அதாவது ப்ரைட்டனிங் க்ரீமாக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் ரெண்டுமே யூஸ் ஃபேஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிணேன் பாடிக்கும் யூஸ் பண்ணிணேன் ஆனால் அது என்ன ஆகிச்சு அப்படின்னா இருக்கிறதவிடையும் அந்த ப்ரைட்டனிங் க்ரீம் வந்து ரொம்ப டல்லாக அப்படியே தோலெல்லாம் ரொம்ப கருப்பாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த க்ரீமு எனக்கு அந்த க்ரீமை வந்து ரொம்ப எக்ஸ்பெக் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு வாங்கினேன் ஏன்னால் ஆன்லைனில் கொடுக்குறாங்க எந்தவொரு யாரையுமே பார்க்காம எந்தவொரு இதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை நம்பி நம்ம வாங்கிறோன்னா அது எவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து பணத்துக்காக பண்ணுற மாதிரி இருந்தது அது என்னோடய பாடிக்குதான் அந்தமாதிரி ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஆனால் எனக்கு அது ஒர்க்கவுட் ஆகலை என்ன பொறுத்தளவில் க்ரீமெலாம் கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படின்னுதான் எனக்கு தோணுது க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம கலராகணும் அப்படின்னு ப்ரைட்டன் ஆகணும் அப்படின்னு நென தாண்டி க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து சொல்லமாட்டேங்றாங்க ஆன்லைனில் வந்து அதாவது ஆல் ஸ்கின் டைப்புனு சொல்லிடுறாங்க ஆனால் ஆல் ஸ்கின் டைப்னால் எல்லாம் ஸ்கின்னுக்குமே அது கரெட்டான ரிவ்யூ தானே கொடுக்கணும் ஒரு ஸ்கின் வந்து கருப்பாகிறது ஒரு ஸ்கின் வந்து கலராகிறது வந்து சரியான ப்ராடக்ட் இல்லை அப்படின்னே எனக்கு தோணுச்சு நான் வாங்கி யூஸ் பண்ணப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் என்னடா நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வாங்கினோம் இது வேறு மாதிரி ஆகுதே அப்படிங்கிறத தாண்டியும் இந்த ப்ராடக்ட்டை ஏன் வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சி ஸோ எனக்கு அந்த க்ரீம் வந்து ரொம்ப நெகட்டிவ்வான ஒரு சொல்யூஷன் கொடுத்தது